எக்ஸல் பேட்டரி இரண்டு சக்கர வாகனத்திற்கு பயன்படுத்தியபோது அது சிறப்பாக செயல்படவில்லை வாரண்டிக்கு கொடுத்தாலும் அதை சிறப்பான முறையில் சர்விஸ் செய்து கொடுக்கப்படவில்லை மிகவும் மோசமான சர்விஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எக்ஸைட் பேட்டரி